ஆமாம் மரக்கடை தான் ஆ எங்கள் கிட்டே வேங்கை இருக்குது கோ கோவம் கோங்கு இருக்குது தேக்கு இருக்குது உங்களுக்கு என்ன மரம் அதிகமாக வேணும் ஆ சரி சரி அதெல்லாம் டன் கணக்கு பார்த்து தான் போடுவோம் ஆ நீங்கள் வீட்டுக்கும் எடுக்கிறீங்க கட்டடத்துக்கும் எடுக்கிறீங்க அப்படி தானே அப்போது ரெண்டு மரத்தையும் ஒ ஒரே லோடாக ஒரே லாரியில் போட்டுவிட்டோன்னா உங்களுக்கு காசு கொஞ்சம் மிச்சமாகும் இல்லை லாரிக்கு நீங்கள் தான் கொடுக்கணும் நாங்கள் ஆள் ஏற்றுற கூலி மட்டும் தான் எங்களோடது இல்லை இல்லை எங்கள் கடையில் அப்படி இல்லை

நாங்கள் லோடு ஏற்றி விட்ருவோம் நீங்கள் தான் வண்டி வந்து வண்டி சார்ஜு நீங்கள் தான் கொடுக்கணும் அவ்வளோ ஒன்றும் வராது ஐயாயிரம் வரும் பார்த்துக்கலாம் சார் நீங்கள் முதல்ல வந்து நேரில் வந்து பாருங்க மரங்களை பாருங்க உங்களுக்கு பிடிச்சது பார்த்து நம்ம கணக்கு பண்ணி போடுவோம் ஆ சரி வரும் போது ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க சரியா சரி சரி ஆ சரி மரக்கடை நம்ம ஜோசப் கான்வென்ட்டு போகிறோம்ல அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது அதுக்கு எதித்தாப்புலையே இருக்குது ஆ சரி